வேலை இல்லாத டைம்மில் வீட்டில் டைம் பாஸ் ஆகணுன்னாக்க பசங்கக்கூட கொஞ்ச நேரம் ஃபோன் பண்ணி பேசுவோம் இல்லாட்டி கொஞ்ச நேரம் ஆளுங்கள்கிட்ட கொஞ்சம் நிண்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்போம் அது டைம் பாஸ் பண்ணுவோம் வீட்டில் இருந்தால் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை வேலைக்கு போய் இருந்தால் போவோம் இல்லைன்னா இந்த மாதிரி தான் இருப்போம்